கோவிட்டு நைன்டின் சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறையா பேசண்ட்டுங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்த வந்து குவிகிறனால வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்ல பற்றாக்குறை வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போது இந்தக் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிரமங்களெல்லாம் இல்லாமல் போதிய வசதிகள்லாம் நிறைய வந்துருச்சு அந்த வி வியாதி இருக்கிறவங்களுக்கும் சரி இப்போது வந்து பெட்ல அட்மிட் பண்ணிருக்கவங்களும் சரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்ஜிஜன் அதிகமாகவே காணப்படுது அறுவை சிகிச்சை கருவிகள்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இப்போ வந்து தமிழ்நாட்டு மருத்துவமனையிலலாம் வந்துடுச்சு வெளி மாநிலத்திலிருந்தும் கூட இங்கே வந்து புற்றுநோய் சிகிச்சையிலையும் த இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம தமில்நாட்டில் நல்ல தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து அளிச்சிகிட்டு வராங்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆக்ஜிசன் சிலிண்டர் அறுவை சிகிச்சை கருவி எல்லாம் பார்த்திங்கன்னா போதுமான அளவில் நம்மளுக்கு இருக்கிறனால வந்து எந்தவிதமான சிரமத்தையும் நம்ம எதிர்கொள்கிறது இல்லேங்கிறது தான் நிதர்சனம் அப் அப்படி பார்க்கும் போது நம்ம ஊர்ல இருந்து மற்ற மாநிலங்களிலுக்கு கம்பேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான சிக்கல்களையும் நம்ம ஊர் மருத்துவமனையிலயும் சரி இல்லை வியாதியஸ்த்திரலும் சரி அனுபவிக்கிறதுதில்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பேனிக்கான டைமு இப்போ சே இது தீ பிடிக்கற டைமு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் அதிகமான ஒரு பேஸண்ட்ஸ் இதில் உள்ள வரும் போது கொஞ்சம் அது வந்து நம்ம அந்த சிரமத்துக்குள்ளானாலும் கூட அதையும் சேர்ந்து இப்போ வந்து தீர்க்கிறக்கான அனைத்து நடவடிக்கையும் வந்து நம்ம கவுர்மெண்ட் வந்து செஞ்சிகிட்டு வராங்கள் நம்ம மற்ற மாநிலங்களை எடுத்து பார்க்கும் போது வந்து எய்ம்ஸ் ஸ்கீம் ஈடான ஒரு தரமான ஒரு சிகிச்சையை தான் நம்ம வந்து அளிச்சிகிட்டு வர்றோங்கிறது தான் உண்மை